என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தொழில்நுட்ப மாற்றம்னா விவசாயம் தான்ங்க நான்லாம் விவசாயம்லாம் மாடு தான்ங்க மாட்ட வெச்சே நாங்கள் விவசாயம் பண்ணோம் எங்கள் அப்பா காலத்துலேருந்தே எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே எல்லாமே மாடுதான்ங்க மாட்ட வெச்சுதான் ஏர் ஓட்டுவேன் மாட்ட வெச்சுதான் சேறு சேறு குழப்புவேன் மாட்ட வெச்சுதான் எல்லா நெல் மூட்டையையும் ஏத்தின்னு போய் கமிட்டியில் போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வளர வளர ஏர் ஓட்டுறதுக்கா இருந்தாலும் ம நடவு நடுறதுக்கா இருந்தாலும் எல்லோத்துக்குமே மிஷினு அதுக்கு முன்னே நெல் அறுவடைக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்ன்னா அருவான்னு ஒன்று இருக்குது அருவா எடுத்துட்டு போய்ட்டு மக்களை கூட்டுட்டு போய்ட்டு அறுத்து அதை களத்தில் காய வெச்சி எடுத்தோம் இப்போ என்ன பண்ணுது தொழில்நுட்ப வளர்ச்சியால் பெரியதாக்கம் வந்திருக்குது என்னென்னா மக்களுக்கு வந்து வேலை கிடையாது வேலை இல்லாததால் மிஷினே அறுக்குது நூறு பேர் வேலையை பத்து பேர் வேலையை மிஷினே செஞ்சுடுது அதான் மக்களுக்கு வேலை இல்லை மிஷினை எடுத்துவந்து இறக்குறான் நெல் நெல் வயல்வெளியில் விட்றான் விட்டவொன்னே அடிக்குது தனித்தனியாக போகுதுங்க நெல்லுல்ல நெல் தனியாக வைக்கோல் தனியாக எல்லாம் தனித்தனியாக வந்துடுது மக்கள் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து அறுத்துன்னு போய்ட்டு காயவெச்சு அதை அடித்து எடுக்கிறதுக்கு நிறையா ஆள் கூலி செலவாகுது தொழில்நுட்பம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஓரளவுக்கு நல்லதுதான் ம பண்ணிட்டுருக்கு ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கொறைஞ்சி போய்டுச்சுங்க வேலை இல்லாததால் அப்புறம் தொழில்நுட்பம் என்னென்ன பண்ணிட்டுருக்குனா நா அதுக்கு முன்னே பேங்குக்கு போகிறதா இருந்தால் பேங்க்கு வெளியில் போய்ட்டு டவுனுக்கு போய்ட்டு திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு போவோம்ங்க இப்போலாம் என்னென்னா அங்கே வீட்லேருந்தே தம்பி அண்ணன் தம்பி பையன் அண்ணன் பையன்றது நிறையா நிறையா இங்கேருந்தே எல்லாத்தையும் டிரான்ஸாக்ஷன் பண்ணிடுறாங்க மொபைல் மூலிமா தொழில்நுட்பம் வளர்ந்ததால தொழில்நுட்பம் வளர்ந்தது வந்து நிறையா நன்மைகளும் இருக்குது நிறையா தீமைகளும் இருக்குதுங்க அந்தமாதிரி வந்து அதுக்கு முன்னே சைக்கிளில் தான் போவேன் நான் எங்கே போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் நெல் வாங்குகிறதுக்கா இருந்தாலும் உரம் வாங்குகிறதுக்கா இருந்தாலும் திருச்சிக்கெல்லாம் சைக்கிள்லேயே போய்ட்டு வந்துடுவோங்க டவுன் வரைக்கும் எதுவும் அசரமாட்டேன் இப்போலாம் பஸ்ஸு வீட்டுக்கு நாலு வண்டி தொழில்நுட்பம் வளர்ந்ததால ரொம்ப போக்குவரத்து நெரிசலு ரொம்ப தாக்கம் ரொம்ப நெரிசலு அடிக்கடி ஆக்சிடெண்ட்டு அடிக்கடி உயிர் இழப்புன்றாங்க நிறையா இப்போ கூட ரயில் ரயில் விபத்தில் ஏதோ எரநூத்தி முப்பது பேர் செத்துவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது தொழில்நுட்பம் அதுமாதிரி நன்மையும் இருக்குது நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மையை மட்டும் நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது தான்ங்க தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் வளர்ந்து வர்றது நல்லதுதான் ஆனால் அது மாதிரி விவசாயத்தையும் கொஞ்சம் பார்க்கணுங்க விவசாயம் தொழில்நுட்பம் வளர வளர விவசாயம் அழிஞ்சுட்டு வருது விவசாயிய பார்க்கணும் விவசாய நிலத்தை கொஞ்சம் பராமரிக்கணும்